ஹலோ யார் ஆ ஆமாம் ஆ சேரி பொம்பளைங்களுக்குத் தான் தைப்பேன் லேடீஸுக்கு தான் தைப்பேன் ஆமாம்

ஆ சேரி அதுதான் தைச்சி ரொம்ப நாளாக விட்டுப்போச்சு அது தைச்சி ஆ சரி கொண்டு வாங்களேன் லேடிஸு வந்து லேடிஸுக்கும் தைப்பேன் சட்டை தைப்பேன் சுடிதார் தைப்பேன் சேலை சுடிதார் தைக்க தான் எரநூறுபா

ஆ வைப்பேன் வைப்பேன் வைப்பேன்

ஆமாம் சுடிதார் ஆ தைச்சுத் தர்றோம் தைச்சுத் தர்றோம் ஆரி ஒர்க்கெல்லாம் பைசா ஒரு ரெண்டாயிரம் ஆகும்

ஆ ஆமாம் ஆமாம் கொண்டு வாங்க கொண்டாங்க கொண்டாங்க சுடிதாரு தைப்போம் பிள்ளைங்களுக்கு சட்டை பாவாடை தைப்போம் பாவாடைச் சட்டை சுடிதாரு ஆம்பளைங்க அந்த இது பிள்ள ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சட்டை அந்தமாதிரி பிள்ளைகளுக்கு தைக்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு பெட்டிக்கோடு தைக்கிறது அந்த சட்டைக்கு வந்து பொம்பளைங்க சட்டைக்கு வந்து நூற்றைம்பது ரூபா சேலைக்கு முந்தானை அடிக்க இருபது ரூபா சாரம் தைக்கணுன்னா இருபது ரூபா லேடிஸ் பாவாடை இது ஃபுல்லாக மேலடி அடிக்கணும்னாலும் இருபது ரூபா தான் நைட்டியாக அடிக்கிறதுன்னாலும் இருபது ரூபா தான் ஒரு சுடிதார் ஃபுல்லாக தைக்கணும்னாலே

சுடிதாரு ஃபுல்லாக ஒர்க்கு வச்சுலாம் தைக்கணும்னா முந்நூறு ஆகும்

ஆ எடுத்து நீங்கள் கலர் பார்த்து எடுத்துட்டு வந்தால் நல்லதுதான் தைக்கிறது மட்டும் தைச்சிட்டு நாங்கள் கூலி வாங்கிக்கிவோம் ஆ ஆ ஆ வாங்க யார் அந்த சிறுவைகுண்டம் தேர் தேர் பக்கத்தில் எங்கள் வீடு வாங்க மாடியில்

ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும்